இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மொழிகள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ் இங்கிலிஷ் ஹிந்தி தெலுங்கு கன்னடம் போன்ற பல மொழிகள் வந்துவிட்டு இந்தியாவில் அதிகாரப்பூர்வமான மொழிகளா இருந்துருக்கு அதெல்லாம் தமிழ்நாட்ல நம்ப நாட்டில் வந்துவிட்டு பொதுவாக பேசப்படுற மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பொதுவாக பேசுகிற மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலிஷ் இப்போ வெளிநாட்டில் இருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூடம் பொதுவாக பேசுகிற மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலிஷ் அதற்கப்பறம் தெரிஞ்ச மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இது ரெண்டும் தான் த நம்ம நாட்டில் வந்துவிட்டு பொதுவாக பேசப்படுற மொழியே இப்போ தென் நாட்லன்னா தமிழ் பேசுவோம் அதுவே வடநாட்டுலன்னா ஹிந்தி பேசுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கான ஒவ்வொரு மொழி பேசுவோம் நம்ம நாட்டில் பொதுவாக பேசுகிறது இங்கிலிஷும் தமிலும் மட்டும் தான் நம் நாட்டில் மற்ற சில மொழி என்னன்ன பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெலுங்கு இதெல்லாம் பேசுவாங்க ஆனால் அதெல்லாம் வந்துவிட்டு நம்ம நாட்டில் விட கொஞ்சம் கம்மியாகதான் பேசுவாங்க நம்ம நாட்டில் வந்துவிட்டு நம்ம நாடு வந்துவிட்டு பன்மொழி தன்மை வாய்ந்த நாடுன்னு சொல்லுறாங்க எதனாலன்னு சொ கேட்டிங்கன்னா நம்ம நாட்டில் நம்பளோட உணர்வுக்கு மரியாதை கொடுத்து நம்ப பேசகிற மொழிக்கு மரியாதை கொடுத்து நம்ப சுதந்திரமாக வாழ்றதுக்கு உரிமையாக இந்த நாட்டில் நம்ப இருப்போம் சர்வாதிகாரம்ன்ற ஒன்று நம்ம நாட்டில் கிடையவே கிடையாது நம்ப நம்பளோட மொழிய பேசிக்கிட்டு நம்ப எப்படி நம்ப சுதந்திரமாக இருக்கோன்றதை தான் நம்ப பார்க்கணும் அதுக்கு தான் நம்ம பேசிட்டுருக்கோம் நம்ப மொழி நம்ம நாடும் வந்துவிட்டு பன்மொழி வாய்ந்த நாடுன்னு சொல்லிட்டு நம்ப எதுக்கு சொல்லுறோம்னா இதனால் தான் சொல்லுறோம் நம்ப ஃப்ரீயாக சுதந்திரமாக இருக்கோம் அதனா பொறு பொதுவாக நம்ம நாட்டில் பேசுகிற மொழின்னு பார்த்தீங்கன்னா தமிலும் இங்கிலிஷும் தான் இதில் தமிழ் வந்துவிட்டு நூறு சதவீதத்தில் எலுபத்தஞ்சி எண்பது சதவீதம் பேர் மு தமிழை அதிகமாக பேசுவாங்க அதெல்லாம் ஒரு எலுபது சதவீதம் பேர் இங்கிலிஷ் பேசுவாங்க இது ரெண்டும் தான் நம்ம நாட்டில் அதிகமாக பேசப்படுறதுன்னு சொல்லிவிட்டு கணக்கில் இருக்கு